நான் குழந்தையா நான் சின்ன வயதிலிருந்தே ஒரு ஃபிப்த் அஞ்சாவது ஆறாவது படிக்கும்போது வந்து கார்டனிங் தோட்டம் தோட்டம் போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன் அங்கே செடி பூச்செடி அதிகமாக வைப்பேன் எனக்கு பூச்செடி அதிகமாக பூத்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது நல்லா ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் காய்கறிகள் பழங்கள் மரம் இந்த மாதிரியெல்லா வந்து வைச்சா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிளகா செடி சின்ன சின்ன வீட்டுக்குள்ளேயே வீட்டுத்தோட்டத்தில் வைக்கிற மாதிரி நிறையா வீட்டை சுற்றி வெச்சுருந்தேன் மாங்காய் மரம் மாங்காய் பிஞ்சு இதல்லாம் முளைக்க வெச்சு பதியம் போட்டு அந்த செடியை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி அதை கொண்டு போய் கொஞ்சம் தள்ளி தள்ளி நட்டு அதை வளர்க்கிறது தண்ணிர் ஊற்றி வளக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அதை பாக்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் தோட்டத்தை அது இந்த மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சது வந்து சின்ன வயசில் ஒரு பத்து வயசிலிருந்து நான் வளர்க்க ஆரம்பிச்சுட்டேன்